திரைப்படங்கள் இசை இது ரெண்டும் வந்து எப்படி சொல்வது ஒரு மனிதன் வந்து இனிமையான வாழ்றதுக்கான குட்டியான வழி இதை சொல்லலாம் ஏன்னா எனிடைம் ஒர்க்கு பிஸி இப்படியே போயிட்டிருக்க ஷெடுயூலில் வந்துட்டு சம் சம் அமௌன்ட் ஆஃப் டைம ஒதுக்கி திரைபடத்திற்காகவும் இசைக்காவும் அப்படின்னு மக்கள் ஒதுக்குறாங்க எப்படி அப்படின்னா நைட் டயத்தில் அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டில் அந்த பாட்டு கேட்டுகிட்டு தூங்கும்போதும் ஒரு சுகம் இருக்கும் அதை அதுக்கு சில பேர் அடிக்டாக இருப்பாங்க இந்த சண்டேஸ் லீவ்ஸ்ல வந்து திரைப்படங்களை பாக்கிறதுக்காகவே இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் திரைப்படமும் இசையும் மக்களோட வாழ்விற்கு ஒரு சின்ன முக்கியத்துவமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் எந்த வகையான எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த வகையான மூவிகள் பிடிக்கும் அப்படின்னா ஆக்ஷன் மூவி பிடிக்கும் கருத்துள்ள படமாக உள்ள மூவி அப்டின்னு பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்பறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து விஜய்தான் விஜய் வந்து என் எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் இருக்கும்பொழுது எப்படி அஜித் சூரியா இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இருக்கும்பொழுது அவங்களை காட்டிலும் வந்து எனக்கு விஜய் வந்து ரொம்பவும் பிடிக்கும் என்ன மனதிற்கு நெருக்கமானவங்களும் கூட அவங்களோட படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக எப்படி ஒரு நம்ம மனதுக்கு நம்ம மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைக்கிறதுக்கான சொலியூஷன் வந்து அவங்களோட படத்தில் எனக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் எவ்வளோதான் ஒர்க் பிஸியாக இருந்தாலும் அவங்களோட படத்தை பார்க்கும்பொழுதோ இல்லை அவங்களோட படத்தில் வந்த இசைகளைல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு மனதுக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும் அதனால் அவங்களோட படத்தைலாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் பாடல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம விரும்பி நான் பாப்பேன் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு பெஸ்ட்டு ஹீரோனா ஆக்டர் விஜய் சாரை தான் ரொம்ப புடிக்கும் எனக்கு பிடிச்ச ஹீரோயின்னு பார்த்தா ஜோதிகா மேம்மை ரொம்ப பிடிக்கும் ஜோதிகா மேம் அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்கள பார்த்தலே பிடிக்கும் ஏன் தெரில அவங்க வந்து அவங்க எந்த மூவியில் நடிச்சாலும் பிடிக்கும் அவங்கள ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒதுக்கி கேட்டாலும் ஹோம்லி கேர்ளாக அப்பறம் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு கரக்டான வொய்ஃபாக அவங்களை நிறைய விதத்தில் எனக்கு பிடிக்கும் வீரம் அப்பறம் தைரியம் இந்த விதத்துலலாம் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம் அவங்களோட மூவியில் எல்லாத்லேயுமே அவங்க அப்டிதான் நடிச்சிருப்பாங்களும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நடித்து எப்படி நடித்தாங்களோ அப்பவும் நல்லாதான் நடித்திருப்பாங்க அதுக்கப்பறம் கல்யாணத்துக்கப்பறம் அப்டிங்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் தைரியம் வீரம் இதலாம் தெளிவு படுத்தற மாதிரி ஒரொரு மூவிலையும் நிறையவே நல்லாவே நடித்திருப்பாங் அதனால் எனக்கு ஜோதிகா மேம்மை ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தனி தனி பட்ட முறையில் ஜோதிகா மேம்மை ரொம்ப பிடிக்கும் இசை இசை உலகத்துல வந்து நிறைய பிரபலங்கள் இருக்காங்க அதில் எனக்கு எனக்குன்னு பிடிச்சத வந்து இமான் சாரையும் ஸ்ரேயா கோஷன் மேம்மையும் ரொம்ப பிடிக்கும் அதாவது மெயில் வாய்ஸ்ல மேல் வாய்ஸ் அப்டிங்கும்போது யுவன் சாரை யாரும் தட்டிக்க முடியாது அது மாதிரி ஃபிமேல் வாய்ஸில் என்ன கேட்டா யாரை யாருன்னு கேட்டால் ஸ்ரேயா கோஷன் மேம் மட்டுந்தான் சின்ன சின்ன பாடல்கள் ஆரம்பித்து இப்போ பெரிய பாடல்கள் இசை உலகம் அப்படினாலே பழங்காலத்தில் இளையராஜா சாரை தவிற இப்போது உள்ள உலகத்தில் வந்து யுவன் சாரையும் ஸ்ட்ரேயா கோஷன் மேம்மும் தெரியாதவங்க யாரும் இருக்க மட்டாங்க அப்படி ஒரு சிறந்த பிரபலமாகதான் அவங்க தெரிகிறாங்க எல்லோருக்கும் என்ன எனக்கு தனி பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க இப்ப எதாவது ஒரு மூவி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மூவி வந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள எதனா ஒரு பாட்டு யுவன் சாரோடதாகவோ இல்ல ஸ்ரேயா கோஷன் மேம்மோடதாகவோ இருக்கும் அவங்க கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எல்லாத்லேயுமே அவங்களோட ஃபீட்பேக்லாம் பாக்கும்போது எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அவங்களாம் ஒரு ஒரு வேலையில் கஷ்ட்டபட்டாலும் இப்போ வந்து அவங்க பத்து பேரை உருவாக்குகிற நிலைல அவங்க இருக்காங்க இருக்காங்க அதனால் அவங்களை தனி பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசை உலகம் அப்டிங்கும்போது எத்தனை பேர் அதில் ஆட்சி செஞ்சாலும் அதில் மன்னராகவும் ராணியாகவும் வந்து இவங்களதான் சொல்லலாம் ஏன்னா ஸ்ரேயா கோஷன் மேம் இஸ் த குயின் ஆஃப் தி மியூசிக் அதே மாதிரிதான் யுவன் சாரும் அவங்க ரெண்டு பேரும் இசை உலகிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னே சொல்லாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களோட பாடலும் அவ்வளோ அருமையாகவே இருக்கும் அவங்கள பற்றி தனிபட்ட முறையில் எனக்கு என்ன தெரியுமோ தெரியலயோ அவங்க பாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி இதில் அவங்களாம் எப்படிலாம் எனக்கு பாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஒரு நூறில் தொண்ணூறு பெர்சண்டேஜ் மக்களுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யுவன் சாரோட பேர் கண்டிப்பாக இருக்கும் ஃபீமேல் வாய்ஸில் ஸ்ரேயா கோஷன் மேம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நூறில் எண்பது பெர்ஸண்டேஜ் தொண்ணூறு பெர்ஸண்டேஜும் மக்கள் வந்து யாரை சொல்வாங்க அப்படின்னா ஸ்ரேயா கோஷன் மேம்மை சொல்வாங்க அது மாதிரி சினிஃபீல்டில் போனோம் அப்படின்னா ஆக்டர் சைட் போனோம் அப்படின்னா விஜய் சாரை கண்டிப்பாக சொல்வாங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு வந்து எப்டி அவங்களுக்கு வந்து நிறைய இது இருக்காங்க அவங்கள அவங்கள வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனாலேயே வந்து அவரு பெரிய ஒரு பிரபலமாக இருக்கார் அவுர் நடிக்கிற படம் வருஷத்துக்கு ஒன்றா இருந்தாலும் எத்தனை பேர் எத்தனை படத்துக்கு வேணாலும் போய்ருப்பாங்க ஆனால் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறவங்க கூட இருக்காங்க அப்படிதான் ஒரு ஒரு இதுவும் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் மிகவும் திறமை வாய்ந்த பிரபலம் ஜோதிகா மேம் ஸ்பெசிஃபிக்காக எல்லோருக்குமே பிடிக்கும் ஏன்னா அவங்க தைரியம் வீரம் இதல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய பிரபலம் அந்த மாதிரி இவரு வந்து ஆக்க்ஷன் ஹீரோவில் இப்போ ஒரு பெரிய பிரபலமாக மாறிகிட்ருக்காங்க விஜய் சாரை விஜய் சாரை எனக்கு தெரிஞ்சு எல்லோருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி யுவன் சார் ஸ்ரேயா கோஷன் மேம்மை மோஸ்ட்லி எல்லோருக்குமே பிடிக்கும் எனக்கும் தனிபட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும்